இங்கே வந்து தமிழ்நாட்டில வந்து நிறையாப் படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது இது வந்து பெரிய பெரிய தேட்டர்லலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இப்போ வந்து ரீசெண்டாக வெளியான படம் வந்து கேஜிஎஃப் டூ வந்து ரிலீஸ் ஆணுச்சு அது ரொம்பவே அழகா இருந்துச்சு நம்ம நிறையா படம் அயலான் படம் அந்த மாதிரி நிறைய படம் வந்து ரிலீஸ் ஆணுச்சு இது வந்து பெரிய பெரிய தேட்டர் பெரிய பெரிய மால் அங்கே தான் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க அங்கே வந்து டிக்கெட்டோட ரேட் வந்து ஒரு ஆளுக்கு ஃபிஃப்டி இல்லாட்டி டூ ஹண்ட்ரெட் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் வரும் அதுவும் இல்லாமல் அங்கே ரொம்பவே ஸ்னாக்ஸ் அதை மாதிரி நிறையா வசதிகள்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க ஏசி உள்ளாற போயிட்டோம்னா ஒரு தேட்டருக்கு போனாலும் அங்கே நிறைய ஏசி போட்டு இருப்பாங்க ஒரு பெரிய தேட்டர் மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் நிறைய சேர்ஸ் அந்த மாதிரி நிறைய வசதி டோக்கன் டிக்கெட்ஸு அதை மாதிரி நிறையா இருக்கும் அதுக்கு கேப்பில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது அங்கே வந்து ஒரு கேப் விடுவாங்க அங்கே வந்து நம்மளுக்கு பசிச்சின்னால் ஸ்னாக்ஸ்லாம் வாங் வாங்கிக்கலாம் அங்கே வந்து ஒரு ஸ்னாக்ஸ் வந்து பாப்கான் அந்த மாதிரி சிப்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கும் ஃபேம்லிக்கூட படம் பார்க்க அதை மாதிரி போகலாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் என்ஜாய்மெண்ட்டோட நல்லா ஃபைட்ஸ் அந்த மாதிரிலாம் சேம்ஸ் எமோஷ்னல் சேனல்ஸ் இது மாதிரி நிறையா நடக்கும் அங்கே அந்த தேட்டரில் அந்த ரிலீஸ் ஆன படம் வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அது வந்து ஃபேம்லிக்கூட பாக்கிறவாசி அதோடய ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து ரீசெண்டாக இது பண்ண படம் என்னன்னா அயலான் சிவகார்த்திகேயன் படம் அவங்களோட படந்தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆணுச்சு அது ரொம்பவே வந்து வெற்றி வெற்றிநடைப்போட்டுட்டு இருக்குது இசை வந்து ரொம்பவே அழகா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க அந்த மாதிரி நிறைய படம் வந்து இப்போ ரீசெண்டாக டெலிகாஸ்ட் ஆயிருக்குது தேட்டரில் வந்து அது நல்ல வெற்றிநடைபோட்டு இருக்குது நல்ல ஒரு நல்ல வரவேற்பை பெற்று இருக்குதுனு தான் நம்ம சொல்லலாம் அந்த ஒரு அந்த ஒரு இடங்கள் வந்து எப்பன்னா ஒரு பெரிய மாலா இருக்கலாம் டிக்கெட் விலை வந்து ஒரு த்ரீ ஃபாட்டி அது மாதிரிலாம் நிறைய இருக்கும் அங்கே அந்தந்த தேட்டர் பொறுத்து தான் அதே மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் அந்த தேட்டர்லாம் இது பண்ணால் அந்த படம் நல்ல ஒரு அழகா இருக்கும் அத பார்க்கறத்துக்கு அந்த படம் அது வெளியில போய் பார்க்கறத்துக்கு ரொம்பவே அருமையாகவே ரொம்பவே அழகாவும் இருக்கும் அதுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து பேஸ் பண்ணி தான் அந்த இடம் உள்ளாற போனாலும் அது ரொம்ப ஏசியும் ரொம்ப கூலிங்னஸாவும் ரொம்ப நார்மல் டெம்ப்ரேச்சர்ல தான் வச்சு இருப்பாங்க அது வந்து ஸ்னாக்ஸ் வந்துலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அங்கே வந்து நிறையா சினிமாஸ் அது மாதிரி பக்கத்து பக்கத்தில் நிறையா இருக்கும் எண்டர்டெயின்மெண்ட்லாம் நிறையா கொடுப்பாங்க ரொம்பவே அழகா இருக்கும் ஒரு ஒரு தேட்டருக்கு போனாலே ரொம்பவே சூப்பராகவும் படம் ரொ ரொம்பவும் அழகாவும் இருக்கும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சின்னாலே டக்குனு போய் பார்ப்பாங்க அவங்களுக்குலாம் அது பிடிக்கும் இல்லாட்டி சிலப்பேர் வெளியிலையும் பார்க்கறது உண்டு சிலப்பேர் ஃபோன்ல பார்க்கறது அதைமாரி நிறையா நடக்கும் அங்கே வந்து ரொம்பவே அழகா இருக்கும் அதை பார்க்க